விவசாயத்தில் அக்ரி ஆஃபீஸுக்கு போயிட்டுங்கன்னால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விதைங்க எல்லாம் எங்களுக்கு கம்மி ரேட்டில் கிடைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் இங்கே மானியன்றதுனால் விவசாயம் ஏக்கராக ஒரு ஏக்கராவுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு மானியம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு மூலிமா அதை கொடுக்கறாங்க அதனால் எங்களுக்கு விவசாயம் ஆரியம் அந்த விதைங்களல்லாம் வாங்குவோம் நாங்க கொட்டைங்க வெ ஆரியம் அதே மாதிரி உரங்களும் அங்கே தான் வாங்குவோம் கூட உரமெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுப்பாங்க எங்களுக்கு ரேட் அங்கே அங்கே நாங்கள் இதை வாங்கியிருக்கறோம் மானியத்தில் எல்லாம் நல்லா இருக்குது எங் பரவாயில்ல எங்களுக்கு அக்ரி ஆபீஸில் நாங்கள் வெ விதைங்கல்லாம் வாங்கியிருக்கறோம் ஒ உரங்களும் வாங்கியிருக்கறோம் அங்கே எங்களுக்கு பரவாயில்ல விவசாயத்துக்கு நல்ல ஹெல்ப்புல்லாக இருந்திருக்குது எங்களுக்கு அக்ரி ஆபீஸில்